சார் வணக்கம் சார் ஒரு மேஸ்திரி இருக்கிறாங்க சார் ஆமாங்க சார் ஆமாங்க சார்

ஆமாங்க சார் முன்னாடி கட்டணுங்களா சரி இல்லைங்க சார் அதாவது சார் சிமெண்ட்டு நீங்கள் வாங்கி தரமாதிரியா இல்லை நாங்களே வாங்கி போடுகிற மாதிரிங்களா சார் ம் சரிங்க சார் செங்கல் வந்து எட்டுரூவா ஏழுரூவா ஆகுதுங்க சார் ஒவ்வொரு எடது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ரேட்டு மாதிரி ஆகுதுங்க சார் இப்போ மழை காலன்றதுனால் கொஞ்சம் ரேட்டு அதிகமாக இருக்கும் எட்டுரூவா பத்து ரூவா இருக்கும் இப்போ மழை காலம் இல்லையினா உங்களுக்கு அஞ்சு ரூபா நாலு ரூபா அந்த மாதிரியே கிடைக்கும் சார் சரிங்க சார் நீங்கள் எந்த அளவுக்கு சொல்கிறிங்களோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரிதான் நம்ம செங்கல் சொல்ல முடியும் சார்

ம் சரிங்க சார் ம் சரிங்க சார் ம் ம் போட்டுக்குலாம் சார் சரிங்க சார் ஆ சார் ம் சரிங்க சார் அப்படிதான் பண்ணிடலாங்க சார் உங்களுக்கு எந்த அளவு என்ன அளவுனு சொன்னிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ ஆயிருக்குனு சொல் கொட்டேஷன் போட்டுடலாம் சரிங்க சார் நீங்கள் என்னிக்கி சொல்கிறிங்களோ நீங்கள் என்னிக்கி ஃப்ரீயாக இருக்கீங்களோ அன்னிக்கி வந்து பார்த்துட்டு போயிடறேன் ஈவினிங் சொன்னாலும் சரி காலையில பார்த்தாலும் சரிங்க சார்

ஆ சரிங்க சார் வந்துடறேன் ம் சரிங்க சார் ம் சார் ஓகேங்க சார் சொல்லுங்கள் சார் ஹலோ சார் கேட்குதுங்க சார் ஆ இருக்குறேன் இருக்குறேன் அப்போ திங்ககெழமை பார்த்துக்குலாம் ம் மதியத்துக்கு மேலே நீங்கள் சொன்னால் சரிங்க சார் ம் ம் ம் சரிங்க சார் ஓகே ஓகே